எஸ்கே சைக்கிள் வேர்ல்ட் கடைலிருந்து பேசுகிறோம் ஹலோ கேட்குதுங்களா ம் சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா ஏதோ சின்ன குழந்தைக்கு பர்த் டேனு அந்த சைக்கிள் அந்த காஸ்ட் பார்த்தீங்களா நீங்கள் வந்து அந்த சைக்கிளோட காஸ்ட்டு பதினைஞ்சாயிர ருபா பிஃப்டீன் தௌசண்ட் பிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டும் கேட்டிருக்கீங்க டிஸ்கவுண்டெலாம் அதுக்கு அவ்வளவுக் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கம்மி பண்ண சொல்லியிருக்கீங்க ஆனால் ஃபைவ் தௌசண்ட் தான் கம்மி பண்ண முடியாது குறைஞ்சது டூ தௌசண்ட் வரைக்கு தான் கம்மி பண்ண முடியும் ஆமாம் அது சின்ன குழந்தைக்குள்ள சைக்கிள் தான் ஆறு ஆறு வயதிலருந்து பன்னெண்டா பன்னெண்டு வயது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ இதுவே நாங்கள் தயாரித்து நாங்கள் விற்பனை பண்ணலை எங்களுக்கும் அங்கே மேலிருந்து தான் வருது அவங்க கம்பெனிலிருந்து தான் அனுப்பி வைக்கிறாங்க நாங்கள் தயாரித்தா கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நீங்கள் வேணால் கண்டிப்பாக கம்மி பண்ணுறோம் ஆனால் இந்த கம்பெனிக்கு கம்மி பண்ண முடியாது இது ஃபுல்லாக வெளிநாட்டு கம்பெனி சைக்கிளு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்குறது அதனால் ஜிஎஸ்டி கண்டிப்பாக உங்களுக்காக கம்மி பண்ணலாம் சரி உங்களுக்காக த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாமா போதுங்களா சரிங்க நீங்கள் எங்கள் கடைக்கு வேறு ரெகுலர் கஸ்டமர் நான் எனக்கு தெரியும் நீங்கள் போன மந்த்து கூட ஒரு கியர் சைக்கிள் கூட வாங்கினீங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைபடுதுனு ம் ம் ம் சரிங்க அப்போனா வந்து ஒரு டூ டேஸ் நீங்கள் எனக்கு வெயிட் பா கால அவகாசம் கொடுங்க நான் அந்த சைக்கிள் கம்பெனி மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணமுடியுமானு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்க ஆ ஆ சரிங்கம்மா